ஆ ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் வெல்டிங் ஷாப் தான் ம் சொல்லுங்கள் எந்த ஏரியாவில சார் ஆ ஓகே சொல்லுங்கள் இப்போ வந்து எழுவதுரூபாய்க்கு பேசிக்கிட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு ம் ஆமாம் சார்

ஆ இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்திங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் ஈவினிங்கே வந்து பார்த்து பார்த்துட்டு போயிடுவோம் சார் ஆ ம் ஓகே ம் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ எவ்ளோ அடி அகலம் அதெல்லாம் தெரியுமா இல்லை நம்ம தான் வந்து மெஸர் பண்ணுறாமாரி இருக்குமா சார் ஆ ஓகே சார்